காம்போஸ்டிங்னாலே ஒரு தோட்டக்கலை தோட்ட வேலையில் வந்து ஒரு நேச்சுரலான ப்ராசஸ் தான் காம்போஸ்டிங் அதெலாம் ஃபெர்டிலைசர் அதாவது உரங்களை வந்து வெளியே வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம வீட்டில யூஸ் பண்ணுற இதே நம்ம சாப்பிட்ற பொருள் வேஸ்டேஜ் பொருள் எல்லாமே அதாவது காய்கறியிலேருந்து சீவுகிற தோல்லேயிருந்து ஒரு கீரையிலேருந்து பிக்கிற தண்டு அது தோல் தண்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு மிச்சமாகிற பொருள் எல்லாமே வந்து அந்த மண்ல கொட்டிட்டாலே அதுவே அந்த தோ தோட்டத்தில் வர்ற செடி கொடிக்கெலாம் ஒரு உரமா மாறும் இதுவே காம்போஸ்ட் இதுவே ரொம்ப உதவும் ஏன்னா வெளியிலருந்து தனியா உரோம் வாங்கி வந்து போடாமல் இப்போ பெரிய அதாவது பெரிய தோட்டமாக இருந்தால் அதாவது காடுக்கரை அது மாதிரி சொல்லுவாங்கள நிறையா காடு வச்சிருக்கோங்க தோட்டம் அது மாதிரி ஃபெர்டிலைசர் வந்து வாங்கி போட தான் வேணும் இதுவே வீட்டில வந்து சும்மா வழக்கமா சும்மா ஒரு தோட்டம் மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு கா நார்மலாக கிடைக்க வேண்டிய தக்காளி போடுற தோட்ட தக்காளி பூசணிக்காய் இது மாதிரி கொடி மாதிரி அழகா வச்சிருப்பாங்க அப்படியே தோட்டத்தில் கொஞ்சம் இடத்துலையே இப்பெல்லாம் இருந்துச்சினால் நம்ம நேச்சுரலான பொருள் அதாவது வீட்டில யூஸ் பண்ணுற மிச்சமாக இருக்கிற அதுதான் மிச்சமாகிறதுனா என்ன அதாவது நம்ம வேஸ்ட்டை தான் குப்பையில் போடுறத நம்ம அட் அந்த மண்ணில் போட்டாலே அது அந்த செடி கொடிக்கெலாம் உரமா மாறிடும் இதான் காம்போஸ்டிங் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் எல்லாருக்குமே உரம்லாம் வாங்க முடியாதவங்களுக்கு சரி நம்ம சும்மா குப்பையில் அப்படி போட வேண்டியதை இந்த பக்கம் மண்ணில் நிறைய தூவி விட்டா ஓ மண்ணில தூவி விட்டாலோ அல்லது நல்லா ஒரு குழியை தோண்டி புதச்சி போட்டாலோ அதுவே நல்லா வளர்ச்சி செழிப்பாக இருக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த உரம் காம்போஸ்டிங் உரமாக்கல் வந்து எல்லா எல்லா வழியிலையுமே உதவும் வீட்டுத்தோ சின்ன தோட்ட கலையிலருந்து பெரிய தோட்டக்கலை வரையுமே இ இந்த மாதிரி பொருளெல்லாம் அதில் போட்டால் இன்ன இன்ன நம்ம செலவு பண்ணி போட வேண்டியதெல்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம வீட்டில யூஸ் பண்ணி மிச்ச மீதி இருக்கிறத அதாவது வேற கீழ போட வேண்டியதை இங்கே போட்டாலே ரொம்ப நல்லா செழிப்பாக வளரும் செடி கொடிகள்லாம் இதுவே காம்போஸ்டிங் உரமாக்கல் வந்து எல்லா இதிலையுமே உதவும் நல்லாயிருக்கும்